ஆ அக்கா ம் இந்தமாதிரி நாங்கள் வந்து இப்போதான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து விவசாயம் செய்யிறதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஊருக்கு புதுசுங்க ம் விவசாயம் வந்து விவசாயத்தில் வந்து ரொம்ப வந்து லாஸாயிடுச்சு இது இதுமாதிரி ம் கெமிக்கல்ஸ் எல்லாம் ஊ என்ன உரம்ன்னு சொல்லிட்டு கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்து அதெல்லாம் போட்டு ரொம்ப நாஸ்த்தி நாசம் ஆயிடுச்சு செடிங்க ஆமாம்ங்க இது ஆமாம்ங்க ஊர் மக்களை ஊர் ஊரில் இருக்கிறவிங்கலாம் வந்து சொன்னாங்க இந்தமாதிரி உங்கள்கிட்ட வந்து நல்லாருக்கும் கெமிக்கல் எதுவும் கலக்காமல் அந்தமாதிரி இருக்கும் உரம் ம் ம் ஆங்க நாங்கள் வந்து தக்காளி தோட்டம் வச்சுருக்கோம் வெண்டக்காய் அப்புறம் நெல் இந்தமாதிரி எல்லாமும் வச்சுருக்கோம் எதுவுமே எல்லாம் எப்படி பண்ணுறது எதுவுமே தெரியல அந்தமாதிரி எதாவது உங்கள்கிட்ட இருந்தால் சொல்லுங்கள் எந்த எந்த சீசனில் எதை இது விதைக்கணுன்னு

ம் ம் சரிங்க அப்போ ஆ அப்போ உங்கள்கிட்ட எல்லாத்துக்கான உரமும் இருக்குங்களா

ம் ஆ நம்பளாங்களா ம் ம் நம்பன்றனாலதான் வந்தேங்க இருந்தாலும் இந்தமாதிரி நிறையா வந்து ரொம்ப லாஸாயிட்டனால கொஞ்சம் கஷ்டமாகயிருக்கு அதனால தான் இப்படி கேட்டேன் தப்பாக எடுத்துக்காதீங்க ம்

ம்

சரிங்க ம் ஓகேங்க ரொம்ப நன்றிங்க ஆமாம் அடுத்த டைம் வர்றேங்க பார்த்துட்டு என்னென்ன எது எதுக்கு வேணும் அப்டிங்கறதை பார்த்துட்டு வந்து வாங்கிக்கிறேங்க ஆ ஓகேங்க ஓகேங்க ரொம்ப நன்றிங்க

ஓகேங்க நன்றி ஓகேங்க ஓகேங்க நன்றிங்க ம் ஆ வர்றேங்க ம்